ஆ நாமக்கல் ஸ்டேஷனுங்க சொல்லுங்கள் சார் ஆ ஓகே சார்

ஓகே சார்

இது மாதிரி பார்த்துக்கலாம் வண்டி நம்பர் எத்தனை மணிக்கு எத்தனை மணிக்கு ஏறுனீங்க எத்தனை மணி பஸ்ஸு

எதுவும் எந்த பஸ் ஸ்டாண்டில் ஏறுனீங்க எந்த பஸ் ஸ்டாண்டில் டிக்கெட்டு நாமக்கல் அதான் நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் டிக்கெட் எடுத்தீங்க எந்த ஊருக்கு போகிறதுக்கு சேலத்துக்கு போகிறதுக்கு எத்தனை மணிக்கு ம் ஓகே சார்

ம்ம் ஓகே சார் ஆனால் ஓகே சார் நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில் ஏறுனீங்க சேலம் பஸ் ஸ்டாண்ட் போகிறப்ப இல்லை பேக் இல்லை ஓகே சார் இது ஃபைல் பண்ணிக்கலாம் கம்ப்ளைண்ட் எதா ஃபைல் பண்ணுறீங்களா ஃபைல் பண்ணிக்கலாமா ஓகே சார் ஃபைல் பண்ணிக்கலாம் சரிங்க

ம்ம் ஓகே சார் ஓகே சார் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிக்கலாம் நீங்கள் இது ஹோல் பண்ண வேண்டாம் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிக்கலாம் ஆ நாமக்கல் ஸ்டேஷன் வந்துடுங்க நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிடுறேன் நீங்கள் வந்து நீங்கள் வந்துடுங்க நாமக்கல் ஸ்டேஷன் வந்துடுங்க நம்ம நேர்லேயே பேசிக்கலாம் என் பேரு ஜான்சன் எஸ்ஐ நாமக்கல் நாமக்கல் ஸ்டேஷன் எஸ்ஐ பேசுகிறேன் ஜான்சன் அது இதாக பண்ணிக்கலாம்ங்க ஆ ஆமாங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் அந்த பஸ்ஸு நம்பரு நம்பரு எண் ஞாபகம் இருக்கா நம்பர் பாத்தீங்களா

ஓகே சார் பஸ்ஸு ஓகேங்க ஓகேங்க நீங்கள் நம்பர் சொன்னீங்கன்னா அந்த பஸ் பஸ்ஸுலருந்து சிசிடிவியில் பார்த்துக்கலாம் சிசிடிவில பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஸ்டாண்டிலேருந்து சிசிடிவியில் பார்த்துக்கலாம் அது நம்ம நீட்டாக பண்ணிக்கலாம்ங்க சார் ம் ஓகே சார் சரி நீங்கள் அது ஸ்டேஷன் வாங்க நம்ம இது பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் ம் பக்கத்தில் யாராவது சந்தேகப்படுற மாதிரி யாராவது இருந்தாங்களா ஆ ஆ நீங்கள் ஒரு ஆள் தான் போனீங்க ஆனால் பக்கத்தில் ஒரு ஆள் உக்காந்துருந்தாப்புடியா இல்லை எப்படிங்க அந்த மாதிரி ம்ம் ஓகே சார் ம்ம் இப்போ நாமக்கல்லில் பஸ்ஸு நாமக்கல்லில் பஸ்ஸு ஏறியிருக்கிறீங்க சேலம் போய் இறங்கறப்ப காணோம் பேக்கெல்லாம் காணோம்

ஓகே ஓகே சேரி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிடுறேன் நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் வாங்க ஆ ஓகே சார் ம் ம்